போக்குவரத்து தொடர்பான சவால்கள்னால் எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்கள் ஃபேம்லியாக வந்து பஸ்ல பஸ்ல போவோம் இல்லை அப்படினா வண்டியில டூவீலர்ல போயிடுவோம் அதனால் வந்து எங்களுக்கு போக்குவரத்து வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதே கிடையாது எங்கே போணும்னாலும் வண்டியில இல்லாட்டி பஸ்ல போயிடுவோம் பஸ்ல போனாலும் இப்போ வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அப்படிங்குறனால எனக்கும் பாப்பாக்கும் பிரச்சனயில்ல அவங்க ரெண்டு பேரும் டூவீலர்ல வந்துவிடுவாங்க அதனால நாங்கள் எங்கே போறதாக இருந்தாலும் இப்பலாம் முடிஞ்சளவு வந்து பஸ்லேயே போயிடுறோம் நாங்கள் லேடிஸ் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறனால பஸ்லே போயிடுறோம் எங்குளுக்கு வந்து வெளியே போய்ட்டு வர்றது வந்து இப்போ வந்து ரொம்ப சவாலாலான் கஷ்டமாலான் இருக்கறதில்லை போணும்னா டக்குனு கிளம்பி போயிடுறோம் ஒன்றும் பிரச்சனயில்ல